நாகப்பட்டினம் காரைக்கால் வேளாங்கண்ணி வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி நாகூர் அரியலூர் திருவாரூர் தஞ்சாவூர் கொடைக்கானல் திருச்சி கும்பகோணம் மாயவரம் கூடல் ஊர் புதுச்சேரி பாண்டிச்சேரி ரஷ்யா சீனா ஜப்பான் மலேசியா காருண்யா கேரளா